ஹலோ மீன் கடக்காரரா சரி ரெண்டு மீன் ரெண்டு கிலோ வேணும் கெண்டை மீன் ஒரு கிலோ எறா மீன் ஒரு கிலோ என்ன வெலை

ஆ சரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இதோ வந்துடுறேன் சேரி சரிங்க சரி நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம்